ஆ ஆமாம் ஆமாம் நர்மதாவா நேற்று கால் பண்ணிருந்தீங்கல்ல நீங்கள் ஓகே ஓகே ஓகேக்கா இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இதான் ஃபர்ஸ்ட் டைம்

டென்லேர்ந்து ஸ்டார்ட் ஆகுங்க்கா இங்கே மார்னிங் டென்னில் இருந்து ஈவ்னிங் வந்து சிக்ஸ் வரைக்குமே வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அது வந்து நீங்கள் எப்போ வேணுனா உங்களுக்கு எப்போயோ ஏன்னா அப்போ தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஜாயின் பண்ணுவாங்க இது நீங்கள் அந்த டயத்தில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சேப் அன் செக்யூரிட்டி பற்றி உங்களுக்குத் தெரியுமா ட்ரைவிங் அப்போது ஃபர்ஸ்ட்டு சீட் பெல்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டெண்ட் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றியுமே வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் வேறு ஏதாவது பஸ் வருதா அந்த மாதிரி எல்லாமே ப்ளஸ் வந்து ஏபிசின்னு சொல்வாங்க ஆக்ஸிலேட்ரி ப்ரேக்கு க்ளட்சு இது ரொம்ப இம்பார்ட்டெண்ட் மாற்றி கீத்தி நம்ம காலை இது பண்ணோம் அதாவது சடன்னா ஏதாவது ஒரு இது பஸ் வருது அப்படின்னா பதட்டத்தில் வந்து மாற்றி வெச்சிரக்கூடாது வந்து இதாகிரும் கொலாப்ஸ் ஆகிரும் சரிங்களாஅது மாதிரி நீங்கள் இப்போது பயப்படவும் தேவயில்ல இப்போது பேரலலாக வந்து இப்போது நீங்கள் ஸ்டேயரிங்க பிடித்திருக்கீங்க கீழே ப்ரேக் எல்லாமே இருக்குது அப்படின்னா நாங்கள் அது இந்த சைடு அதாவது பக்கத்தில் உக்கார்ந்திருப்பாங்கல்ல பேக்கில் அந்த சீட்லேயுமே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து எங்களோடய கன்ட்ரோல்லையும் இருக்கும் இப்போ நீங்கள் பயப்படாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறோன்ற இது இல்லாமல் ஓட்டினாலே போதும் ஸோ உங்களுக்கு ஈசியாக இது பண்ணிக் கொடுத்துருவோம் ஓகேங்களா நாளைக்கே வந்துர்லாம் நீங்கள் ஒன் மன்த்தாக ட்ரெய்னிங் எடுக்கணும் முடித்ததுக்கு அப்புறம் வந்து எல்எல்ஆர் எடுக்கிற மாதிரி இருக்கும் ம் சரி ஓகேம்மா ஓகேம்மா தேங்க்யூம்மா